திருப்பூர் கல்வி வேலை வாய்ப்பு மற்றும் சமூக அந்தஸ்த்து அடிப்படையில் மாவட்டத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் மற்றும் வாய்புகள் என்ன இதான் கொஸ்டின் இப்போ நான் திருப்பூர் டிஸ்ட்ரிக்கில் நான் என்ன இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட்டு கல்வி கல்வி இது ப கல்வியில நம்ம என்ன ப பார்க்குறோம் அப்படினு பார்த்தோன்னா இப்போ எல்லாமே இங்கைக்கு திருப்பூரில் வந்து கம்பெனி சார்ந்து தான் ஒர்க்ஸ் இருக்கும் அதிகபட்சம் வந்துவிட்டு கம்பெனி ரிலேட்டடாக டையிங் ரிலேட்டடாக இந்த மாதிரி யூனி இந்த மாதிரி சார்ந்து தான் திருப்பூரில் வேலை வாய்ப்பு அது பசங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அப்படிதான் கிடைக்கும் இதில் எப்படி கல்வி இப்போ நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போகறோம்னாலுமே திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு வந்துவிட்டு மேக்ஸிமம் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில்தான் சேர்ப்பாங்க அப்படினுலாம் கிடையாது இங்கேயும் நிறையா பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு ஸ்கூலுக்கு போகற ஏஜில் இருக்கவங்களுக்கு அதிக பிரச்சனை எதுவும் இருக்காது நிறைய பேர் ஸ்கூலுக்கு போனாலுமே அவங்களும் வேலைக்கு போவாங்க நெக்ஸ்ட்டு ஒர்க் ரிலேட்டடாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த சரவுண்டிங்கில் இருக்குறவங்க அதிகபட்சம் வேறு ஃபீல்டு எல்லாருமே டெய்லரிங் கற்று வச்சுருந்துருப்பாங்க ஸோ டெய்லரிங் இது இருக்குறதுனால கம்பெனி போகறதுக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கம்பெனியில அவங்களுக்கு அந்த அதுக்கு டெய்லருக்கு தான் அதிகம் சம்பளமே கொடுப்பாங்க அதனாலையே ஆண்கள் டெய்லர் இப்போ நிறைய வந்துவிட்டு இருக்குறாங்க பெண்கள் டெய்லர் கம்மியாகுது இப்போ பெண்கள் வந்துவிட்டு இன்னும் அதிகமாகவே அவங்க அந்த இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்த்தியாக இருக்குறவங்களை மட்டும்தான் வச்சுருக்குறாங்க அதில் ஆண்கள் இன்னும் எடுக்கலை ஏன்னா அவங்க தான் அது கரெக்டாக பண்ணுவாங்கங்குறதால எதிர்கொள்ளும் எதாவது சவால்கள்ன்னா அவங்க வேலைக்கு போகறதுமே ஒரு சே பெரிய விஷயம்தான் என்னதான் இருந்தாலும் கம்பெனி இது அது வந்து அவங்க பக்கத்து பக்கத்துலையேதான் இருக்கும் அவங்க வீட்டு பக்கத்துலையே இருக்கும் ஆனால் அந்த கம்பெனிக்கு போகறதுக்கே அவங்க நிறையா ஸ்ட்ரகில் பண்ணி நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் போக வேண்டியதாக இருக்கும் வேலைக்கு போகற இடத்துல எல்லாம் எல்லா இடத்துலையுமே நமக்கு எதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் பெண்களுக்கு நிறையா கஷ்டம் இருக்குது ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க ஒரு சில கம்பெனி பொண்ணுங்க தானே அவங்களுக்கு இந்த சம்பளம் போதும் பசங்கனா தான் நிறையா வேலை செய்வாங்க அவங்களுக்கு அதிகமான சம்பளம் கொடுத்துக்கலாம் அப்படினு சொல்லுறாங்க ஒரு எக்ஸ்சாம்பிளுக்கு நான் இப்போ திருப்பூரு டையிங் யூனிடை எடுத்துக்கிறங்கன்னா டையிங்கில் வந்துவிட்டு அதிகமாக ஆண்களால் தான் வேலை செய்ய முடியும் அதனால் அவங்களுக்கு தான் அதிகம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அந்த கூட்டுற வேலை இல்லை வேறு எதாவது வேலைக்கு தான் பெண்கள் வேணும் அந்த ஒரு பிஃப்டி ஏஜ் ஃபார்ட்டி ஏஜ்க்கு மேலே இருக்கவங்கெல்லாம் அதில் எடுத்துக்கலாம் வேறு எதுக்கும் ஓப்பனிங்ஸ் இருக்கு வேணா அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்படினு இல்லை ஒர்க்குங்குறது வேலைங்குறது எல்லா படிச்சிட்டு வர்றதும் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணியும் இருக்குது ஒரு சிலர் வந்தால்தான் தெரியும் எல்லா வேலையும் ஆண்களால் மட்டும் செய்ய முடியும்ன்னு இல்லை பெண்களாலலையும் ஒரு சில வேலை செய்ய முடியும் அது அவங்கள் செய்வாங்களா இல்லையான்னு அவங்களை அந்த ஃபீல்டில் விட்டு பார்த்தாதான் உங்களுக்கும் தெரியும்